வீட்டில் வந்து இரும்புக் கட்டில் தான் இருந்துச்சு அதனால் மரக்கட்டில் வாங்கி இப்போ பெட் போடவும் பெட் போட்டு இப்போ நாலு பேர் படுக்கிற மாதிரி இருந்துச்சு பழைய இரும்புக் கட்டிலில் ரெண்டு பேரு தான் படுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து மரக்கட்டில் வாங்கி பெட் போடவும் இப்போ நாலு பேர் படுக்கிறதுக்கு தாராளமாக இருக்கு அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் பொருள் வந்து ஃபேன் அப்படி தான் சுத்தாமல் வீட்டில் ரொம்ப பழசாக இருந்துச்சு புதுசாக வந்து ஃபேன் வாங்கிட்டு வந்து மாட்டினோம் இப்போ வந்து ஃபேன் வந்து நல்லா காற்றா அதிகமாகவும் இருக்கு இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு காற்று வேகமாக வருது அப்புறம் வந்து ரொம்ப தலை முடி வந்து அதிகமாக முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி ஆறு மாதம் வந்து ஹேர் ஆயில் நல்லா யூஸ் பண்ணினோம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து நல்லா முடி கொட்டுவது நின்றுச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து முடி கொட்டுது அதிகமான்னு சொன்னாங்கள் அவங்களுக்கும் அந்த ஹேர் ஆயில் வாங்கி கொடுத்தேன் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக அந்த ஹேர் ஆயில் தடவினாங்க இப்போ அவங்களுக்கு அது வந்து நல்லா முடியும் நல்லா வளருது இப்போ வந்து பார்க்கறவங்க எல்லாருமே கேட்கறாங்க நல்லா முடி நிறையா வளந்திருக்குன்னு கேட்கறவங்களுக்கும் சொல்கிறோம் அவங்களும் அந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க